நான் புதுசாக ஒரு லேப்டாப் வாங்கியிருந்தேன் அது ஒன் மன்த் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து ப்ளூ ஸ்க்ரீன் ஆயிடுச்சு ஸ்டோரேஜ் கம்மியாக இருக்கு ஸ்பீக்கர் வந்து சரியாக கேட்கல மூவிஸும் நிறைய ஏற்ற முடியல சாங்ஸும் கம்மியாக தான் ஏற்ற முடியுது எதுவும் ப்ளே பண்ணுறேனோ அதுக்கு எக்கோவாக கேட்குது சரியாகவே இல்லை எனக்கு அது வாங்கினதுல கொஞ்சோம் திருப்தி கூட இல்லை நான் சரி பண்ண எவ்வளோ ஆகும்னு கேட்டால் ரொம்ப அமௌண்ட் சொல்கிறாங்க அதுக்கு நான் புது லேப்டாப்பே வாங்கியிருப்பேன் இன்டர்நெட் வந்து ஸ்பீடாக கனெக்ஷன் கொடுத்தா நெட் சீக்கிரம் காலி ஆயிடுது ஸ்பீக்கர் வந்து ஸ்பீட் வந்து லோவாக இருக்கு எந்த ஆப்பும் ஏற்ற முடியல